நான் தமிழ்மொழியில் இருக்க நியூஸ் மட்டுந்தான் பார்ப்பேன் அதுலேயும் சன் டிவி பாலிமர் சன் நியூஸ் சேனல்லாம் பார்ப்பேன் அதுவும் இப்போ லோக்கல் சேனலில் வர நியூஸ் நிறையா வர்றதுனால எனிடைம் பாக்கலாம் இப்போ ரீசெண்டாக சென்னையில் மழை பெயிறதுனால நிறைய லைவ்வாக பார்த்துட்டு இருக்கேன் முன்னலாம் டைமுக்கு தான் கரெக்டாக போடுவாங்க இப்போல்லாம் எனிடைம் நியூஸ் எந்த டைம் வேணாலும் ஓடுறதுனால அதுலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதுவும் இப்போ ஸ்டேட் லெவல்லாம் வந்து பாக்கிறதுனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு நியூஸ் பாக்கிறதுனால